நான் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பிகேஆர் ஆர்ட்ஸ் காலேஜ் பார் விமனில் வந்து நான் என்னோட பிஎஸ்சி படிப்ப நான் ஆரம்பிச்சேன் அங்கே ஒரு மூணு வருஷம் நான் வந்து ரொம்ப நல்லாவே படிச்சேன் ஆனால் எனக்கு நட்பு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சீக்கரத்தில் நான் யார் கூடையும் பேச மாட்டேன் ஆனால் காலேஜ் போகும்போது தான் சரி நட்புங்கிறத்துக்கான ஒரு முக்கியத்துவம் என்னங்குறது எனக்கு அப்போதான் புரிஞ்சிது அப்போ நான் ஒவ்வொருத்தருகிட்டயும் பேசலாம் அப்படிங்கும்போது நமக்குள்ளேயே சில விஷயங்கள் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் என்னையும் நம்பி எனக்கும் ஒரு நல்ல பிரண்டாக வந்து எ ஷபானா அப்படிங்குற ஒரு பொண்ணு வந்து கிடச்சா ஆனால் அந்த மூணு வருஷம் எப்படி போச்சின்னே தெரியல டக்குன்னு போயிடுச்சு அங்கே நான் படிச்ச மூணு வருஷமும் வந்து எனக்கு ஒரு நல்ல டீச்சர்ஸ் அமைஞ்சாங்க மேக்ஸ் வந்து எனக்கு முன்னாடியே பிடிக்கும் தான் ஆனால் அந்த மூணு வருஷமும் எனக்கு நல்ல படியாக சொல்லி தந்ததுனால் மேக்ஸ்ச வந்து இன்னுமே நம்ம ஃபர்தராக கற்றுக்கணும் அப்படிங்குற ஒரு ஆசை வந்துச்சு அதனாலதான் நான் எம்எஸ்சி மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன் எம்எஸ்சி சில காரணத்தால் தடை பட்டாலும் ஆனால் அதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்குறனால நான் மறுபடியும் எம்எஸ்சி படிக்க ஆரம்பிச்சேன் நல்லபடியாக ரெண்டு வருஷம் முடிச்சேன் அந்த ரெண்டு வருசத்தில் நிறையா விசேஷங்களை வந்து அந்த காலேஜில் கொண்டாடுனாங்க எனக்குள்ளே இருக்கிற திறமைகளை வந்து எனக்கு காமிச்சு கொடுத்ததே என்னோட கல்லூரி தான் நான் நல்லா பாடுவேன் அப்படிங்குற திறமையை வந்து எனக்கே தெரியாது ஆனால் அவங்க தான் கண்டு பிடிச்சாங்க ஒரு விசயத்தை என்னால் ஒரு சிறப்பாக ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்குறதயே அவங்க தான் எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க என்னால் நல்லா பேச முடியும் யார் கிட்ட எப்படி பேசணும் ஒரு ப்ரெசென்ட்டேஷன் எப்படி பண்ணனும் இது முதற்கொண்டு எல்லா விஷயமும் எனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் வெளி வெளிக்கொண்டு வரத்துக்கு முழு கரணம் என்னோட கல்லூரியாகதான் நான் கருதுகிறேன்